ஹலோ கேப் டிரைவரா ஆ ஆமாங்கணா நான் ஹர்திகா பேசுகிறேன்ணா நாளைக்கு மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்க்கு புக் பண்ணியிருக்கேன் என்னோடய லொக்கேஷன் வந்து ஆலங்குளம்ணா சக்தி மண்டபம் பேக்சைட் வரும் நான் உங்களுக்கு கரெண்ட் லொக்கேஷன் சென்ட் பண்ணி விடறேன் ஆ ஓகேண்ணா அங்கேருந்து மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு வந்திருங்ணா ப்ளீஸ் மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு வந்தால் தான் நாங்கள் கரெக்டாக போக முடியும் எனக்கு நைன் தேர்ட்டிக்கு டிரெயின்ருக்குது ஆ ஓகேங்கணா நீங்கள் எயிட் தேர்ட்டிக்கு நான் நீங்கள் வாங்க எனக்கு ஒரு எயிட் ஓ கிளாக் அந்தமாதிரி கால் பண்ணுங்க நான் என்னோடய கரெண்ட் லொக்கேஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுடறேன் ஆ ஓகேண்ணா ஆ சக்தி மண்டபம் பேக்சைடில் அந்த சைட் அந்த ஸ்ட்ரீட்லேதான்ணா இருக்குது நீங்கள் அங்கே வந்தீங்கனா நான் வந்திருவேன் உங்களுக்கு நான் கரெண்ட் லொக்கேஷன் சென்ட் பண்ணி விட்டுடறேன் அந்த லொக்கேஷன்கு வந்திருங்க அங்கேருந்து மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் அவ்ளோதாங்கணா வேறு எங்கேயும் கிடையாது ஆ ஓகேங்கணா மார்னிங் வந்துருங்கணா கரெக்ட் டைமுக்கு வந்துடுங்க எனக்கு அங்கே ட்ரெயின்ருக்குது ஆ ஓகேண்ணா தேங்க்யூண்ணா